என்னோடய ஒய்வு நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணுவேனால் மொபைல் வச்சிட்டு எதாவது புதுசாக வந்த மூவி வச்சிட்டு அதை பார்த்துட்டே இருப்பேன் அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ஸ் கூட எங்கியாவது ஊர் சுற்றிட்டு கொஞ்ச தூரமாக வெளியே போயிட்டு எதா பார்க்கில் உக்காந்துட்டு இல்லை வாக்கிங் ஜாகிங் பண்ணிவிட்டு அப்படே வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படே ஸ்பென்ட் பண்ணிட்டேன் அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ஸ் கூட போயிட்டு வந்து ஷெட்டில்கார்க் விளையாடிட்டு இல்லை கிரிக்கெட் விளையாடிட்டும் அப்படி வந்து டைம் பாஸ் பண்ணேன் அப்படியும் இல்லைனா வந்து புக்ஸ் படித்துட்டு எதா இன்ட்ரெஸ்ட்டிங் டாபிக் எதாவது இருந்துச்சுனால் அது புக்ஸ் பா படித்துட்டு இருப்பேன் அது இல்லைனா நியூஸு நியூஸில் வந்து எதாவது பொது அப்டேட் இருக்கா அந்தமாதிரி எதா பார்த்துட்டு டைமை லெஸ்ஸர் டைமை நான் வந்து அப்படி தான் ஸ்பென்ட் பண்ணுவேன்